வயதானவர்கள் விளையாடும் விளையாட்டு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுவாங்க தாயக்கட்டை விளையாடுவாங்க பாம்புக்கட்டை விளையாடுவாங்க அதில் மோஸ்ட் வந்து என்ன விளையாடுவாங்கனா தாயக்கட்டை தான் விளையாடுவாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறத தாயக்கட்டை விளையாடுவாங்க எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பாட்டிங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து தாயம் தான் ஒரு இடத்துல விளையாடுவாங்க இது பாட்டிங்க விளையாடுகிறது இல்லாமல் ஜென்ட்ஸ் கூட ஒரு இடத்துல இருந்து சும்மா இருந்தாங்கன்னா நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்களும் வந்து விரும்பி அது விளையாடுவாங்க தாயகரம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் பாட்டிங்களுக்கெல்லாம்